தோட்ட வேலை எங்களுக்கு பிடிக்குங்க காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஏழு மணிக்கு மேலே போனோம்னா அதை வந்து புல் இதெல்லாம் பிடுங்கி அதை வந்து சுத்தம் பண்ணி களை வெட்டி அதை வந்து செடிக்கெல்லாம் வந்து உப்பு இதெல்லாம் போட்டு பண்ணும் போது எங்களுக்கு அது வந்து தொழில் கை கலையா போச்சுங்க எங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லை காலையில் போனால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேன்ங்க அப்போ சாப்பிட்டு போட்டு ஒரு நாலு மணி சுமாருக்கு போனால் மறுபடி இந்த செடிக்கு அந்த இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமோ களை வெட்டணும் நல்லா நீட்டாக இதுக்கு வந்து மண் எல்லாம் அடைச்சி விட்டுங்க நல்ல நீட்டாக நாளைக்கு வந்து தண்ணி பாய்ச்சுற போது நீட்டாக செடி இருந்தால் தான் இல்லாட்டி செடி முறிஞ்சு போகும்ங்க அப்படி பண்ணும் போது நல்ல காய்ப்புலாம் நல்ல புடிக்கும் அரைகுறையாக பண்ணால் அது விவசாயம் சரிப்பட்டு வராது நல்லா அதுக்குனு வந்து உரம் கொடுத்து என்ன பண்ணணுமோ நல்லா பக்குவமாக பண்ணால் தான் விளைச்சல் எடுக்க முடியும் இப்படி பண்ணால் தான் விவசாயம் பண்ண முடியும்ங்க